என்னோட லட்சியம்ன்னு பார்த்தா எங்கள் எங்கள் ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்றதுதான் அதில் பார்த்தீங்க அப்படினா எப்படி சொல்வது எனக்கு ஒரு குறிக்கோள் சின்ன வயசுலிருந்தே எனக்கு பிடிச்சது அப்படினா விவசாயம் அந்த விவசாயத்தை வந்து பெஸ்ட்டாக கொண்டு வரணும் அவ்வளோதான் அந்த விவசாயத்தை முன்னிட்டு அதிலருந்து நம்ம வந்து நம்ம சேல்ட்ரி எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சி பயந்தேன் ஆனால் எடுத்தேன் எடுத்தேன் கொஞ்ச நாள் அது எதில் பார்த்திங்கனா அந்த விவசாயத்தில் வந்து பார்த்திங்கனா விவசாயம் ரொம்ப இல்லை ஒரு நால்ரை ஏக்கர் நிலம் ஒரு ஒரு வீடு கட்டணும் வீடு பார்த்திங்கனா சின்ன சிம்புளாகத்தான் இருக்குது அதை வீடு கட்டி தண்ணி வசதி பற்றாது எனக்கு அதனால் இப்படி இருந்துடலான்னு இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணிக்கிறந்தேன் பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கனா எனக்கு பால் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளிருந்துச்சு சொந்தமாக அதுக்கு எயிம் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டிருந்தேன் பண்ணிக்கிட்டிருக்கப்ப ஒரு சில விஷங்கள்லால் எப்படி சொல்வது கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் அதுக்குண்டான மெயிண்டென்ஸ் போயிக்கிறக்கப்போ மெயிண்டென்ஸ் போயிக்கிட்டிருந்துச்சு அதில் பார்த்திங்கனா அப்படின்னா லோன் போட்டது எல்லாமே கொஞ்சம் டிளே ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த டயத்தில் பார்த்திங்கனா எனக்கு ஒரு ஆக்சிடண்ட்டு அதனால வந்து விட்டேன் இப்போ அதை எயிம் பண்ணித்தான் இப்போ கொஞ்ச நாள் இருக்கிறேன் இப்போ இருந்து அப்பன்னா அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் போய் ஸ்டார்ட் பண்ணலான் அப்படின்ற ஒரு எயிமில் இருந்துக்கிறிக்கேன் அது வந்து இன்வஸ்மண்ட் பண்ணி அதை பராமரித்து நமக்கு விவசாயம் பிடிக்கும் அது சார்ந்த தொழிலுமே ரொம்ப பிடிக்கும் பண்ணை வைக்கிறது பால் கறக்கிறது நான் அந்த மாதிரி விஷயங்கள வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு விவசாயம் பண்ணுறதுலான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னால் விவசாயம் வந்து இப்போ வந்து இருக்கிற ஜெண்ட்ரேஷன் வந்து விவசாயம்னால் என்னென்னே தெரியாமல் போக போகுது ஏன்னால் அதிலருந்து வந்தது நிறையவே எனக்கு பிடிக்கும் ஏன்னால் அதுக்கு அதுக்குண்டான வேலைகள் என்ன இன்னும் கொஞ்ச நாள் போய் இன்னும் இப்போ வந்து ஒரு உடம்பு கொஞ்சம் இதாக உடம்பு ஒன்றும் உடம்பு வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஒத்துழைக்கலை அதனால பேசாமல் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன் இருந்த நிலைக்கி கொஞ்ச நாள் அப்படியே மெயிண்டென்ஸ் பண்ணிக்கிட்டு செட்லா செட்லானால் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு